அறிவியல் மற்றும் தொழில் நுட்பத்தில் தொழிலை தொடர விரும்பும் நண்பர் உறவினர்களுக்கு என்னால் ஆன உதவிகளை செய்ய பரிந்துரைக்க பரிந்துரைக்க செய்ய வேண்டிய துறைகளில் ஒன்றானது ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயோ டெக்னலாஜி இந்தியாவில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பக் கல்விக்கான சிறந்த கல்லூரிகளில் ஒன்றானது ஐஐடி கரக்பூர் அண்ணா யுனிவர்சிட்டி